நாங்கள் இருக்கிற பகுதியில் வந்து வேறு கலாச்சாரம் அந்த வடமாநில அவங்க தான் அங்கே வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்கங்க நாங்கள் வந்து அவங்க கூட அதிகமாக வந்து தொடர்பில் வெச்சுக்க மாட்டேங்க அவங்களுக்கு வந்து எதாவது உதவினா அந்த மாதிரி பண்ணுவேங்க அவங்களுக்கு வந்து இப்போ இந்த ஏரியாவில் இருக்கிற அவு ஒரு இந்த ஏரியாவிலேருந்து அடுத்த ஏரியாக்கு போகணும்ன்னா அவங்களுக்கு வந்து அந்த பஸ் வசதி தெரியாதுங்க இடம் போக தெரியாதுங்க அதனால் அந்த மாதிரி உதவி செய்வோம்ங்க அப்புறம் வந்து இந்த அரிசி பருப்பு அந்த மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கொடுக்கறது அந்த மாதிரி உதவி தான் பண்ணுவோம்ங்க அவங்கள அவங்க கலாச்சாரத்த பற்றி அவங்க கூட அதிகமாக நாங்கள் வந்து தொடர்பில் இருக்கிறதில்லேங்கில்லங்க அதனால் வந்து அவங்க கலாச்சாரத்தை பற்றி நாங்கள் எங்களுக்கு அதிகமாக தெரியாதுங்க அது பற்றி நாங்கள் வெச்சுக்கிறதும் இல்லைங்க அவங்க கலாச்சாரத்தோடு வோட ஒன்றி போகிறது இல்லைங்க நம்ம வந்து இங்கே இருக்கிற நம்ம கா தமிழ் ஆள் தமிழ் ஆளுங்க கூட இருக்கிறதுனால தமிழ் ஆளுகளுடைய கலாச்சாரம் என்னவோ அதை தான்ங்க நாங்கள் பின்பற்றுவோம் மற்றபடி அவங்க கூட வந்து வெளிம்மு வெளிமாநிலத்தில் மா மாநிலத்துலேருந்து வர்றவங்க ஹிந்தி பேசுகிறவங்களோ அல்லது வேறு மொழி பேசுகிறவங்களோ யாராக இருந்தாலுமே அவங்க கலாச்சாரத்துக்குள்ளே நாங்கள் சம்மந்தப்படுத்திக்கிறது இல்லைங்க அவங்களுக்கு உதவி மட்டும் தான்ங்க செய்வோம் மற்ற இந்த மாதிரி எதாவது தெரியாத ஏரியாவுக்கு போகிறது தெரியாத ஏதாவது அவங்களுக்கு தெரியாத ஏதாவது கேட்டாங்கன்னா மட்டும் சொல்கிறது தான்ங்க அந்த அந்த அளவான தொடர்பில் இருக்கறதுனால வந்து எங்களுக்கு அதிகமாக அவங்கள பற்றி தெரியாதுங்க அவங்க கலாச்சாரத்துக்குள்ளேயுமே நாங்கள் போகிறது இல்லைங்க கேட்டுக்கிறதும் இல்லைங்க அது என்னங்கிறதும் எங்களுக்கு தெரியாதுங்க எங்கள் கலாச்சாரமும் அவங்களுக்கு புரியாது நாங்கள் சொல்கிறதும் இல்லைங்க தெரியாதுங்க அந்தளவுக்கு தான்ங்க எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதிகமாக தொடர்பு வெச்சுக்கிறது இல்லைங்க அவங்க கூட அவ்ளவு தான்ங்க மற்றபடி வந்து அவங்க இருக்கிறாங்க எல்லா வேலைக்குமே இங்கே இருக்கிறாங்க நிறையா பரவலாக இருக்கிறாங்க ஒரு இடத்துலைங்கிறது வந்து குழுவாக ஒரு இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க நிறையா இடத்துல இருக்கிறாங்க நிறைய இடத்துல வேலைகளுக்கு வர்றாங்க இருக்கிறாங்க தங்குறாங்க அவங்க அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க வந்து நம்ம அந்த ஒரு உதவி அதாவது எது உதவி கேட்டால் அதை செய்கிறது அதோடு சரிங்க மற்றபடியெல்லாம் அவங்கக்கிட்ட அவங்க கலாச்சாரத்தை பற்றியெல்லாம் அவ்வளோக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறதும் இல்லை கேட்டுக்கிறதும் இல்லைங்க